வணக்கம் சூப்பர் மார்க்கெட் சொல்லுங்க

ஓகே சார் சொல்லுங்க ஓகே சார் ஓகே சார் எந்த லொக்கேஷனில் இருந்து கால் பண்ணுறீங்க எந்த லொக்கே ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க ஆ சொல்லுங்க பனங்கருப்பட்டி நாட்டுச் சக்கரை சொல்லுங்க சார் ஆ கண்டிப்பாக சொல்லுங்க நீங்கள் சூப்பர் மார்கெட் கால் பண்ணிருக்கீங்க ஏன் இல்லாமல் இருக்கும் எல்லா ஐட்டமும் எங்கள்கிட்ட இருக்குது சார் நீங்கள் என்ன மாதிரி க்வாலிட்டியில் எதிர்பார்க்கறீங்க எப்படி இந்த இனிப்பு ஐட்டம்லாம் எப்படி எதிர்பார்க்கறீங்க குழந்தைங்க சாப்பிடற மாதிரி இப்போ பாலுக்கு போடுறதுனா நாட்டுச்சக்கரை ஒ பெரியவங்க குடிக்கணுன்னா பனங்கருப்பட்டி நம்ம வீட்லேயே செய்கிற பால்கோவா இருக்குது ஆமாம் ஆமாம் சொல்லுங்க ஆமாம் சார் ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அந்த மாதிரில்லா தான் சார் நாங்கள் கஸ்டமருக்கு வந்து இது பண்ணுறது கண்டிப்பாக சார் வெண்ணெய் பட்டர் நெய் எல்லாமே கிடைக்குது சார் தேனில் வந்து இது லயன் லயன் வந்து பார்த்தீங்கன்னாக் கூட அது கூட க்வாலிட்டி கம்மி எங்களுது வந்து லயன் வந்து ரொம்ப ப்யூராக கிடைக்கும் எங்களுது வந்து தெளிவான தேன் நீங்கள் வந்து மலை இப்போ காட்டு சைடு போனீங்கன்னா மலைங்காட்டுக்குள்ள அவங்க நேரடியாக எடுத்துத் தர்றாங்கல்ல அந்த மாதிரி தேன்கள் தான் தேவைப்படுது எங்களுது தரத்தில் குறஞ்சுதுன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் செக் பண்ணிப் பாருங்க சார் ஆ ஆ ஆ அதெல்லாம் பரவாயில்ல பருக்கு டைரி மில்க்கு சில்க்ஸு எல்லாமே இருக்குது சார் நம்ம கடையில் வந்து அதுக்கெல்லாம் எந்தக் குறையும் கிடையாது அது வந்து ஆஃபர் சார் ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம் அந்த மாதிரி வாங்க சார் நம்ம மார்க்கெட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்து நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமராக நாளையில் இருந்து நீங்களும் ப்ரோமோட் பண்ணிக்கோங்க எப்போயும் வடையை வர்ற மாதிரி வாடிக்கையாளராக வாங்க ஆ வெஜிடபிள்ஸ்க்கு என்ன சார் குற வாங்க எப்போயும் போல் காலைல பறிக்கின்ற காய் தான் நமக்கு வந்து காலைல இறங்குது வியாவாரத்துக்கு அதுக்குத் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கீரையோ ஒரு காய்கறியோ எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதுக்குத் தகுந்த மாதிரி ஓகே சார் இப்போ எப்படி நாளைக்கு காலைல வர்றீங்களா இல்லை எப்படி சார் நீங்கள் வர்றது ஓகே சார் சாக்லேட் ஐட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா நம்ம அப்ளையன்ஸில் மார்க்கெட்டில் ஆ ஆ ஓகே சார் உங்களை மாதிரி கஸ்டமர் இருக்கிறதுனால தான் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோசமாக இருக்குது புரியல சார் ஆ ஆமாம் சார் அந்த அரிசி இல்லாமல் எப்படி சார் மார்க்கெட் வெச்சுருக்கறதே அந்த அரிசிக்காண்டி தானே குதிரவாலி ஐஆர் எட்டு பொன்னி அது இது எல்லாமே இருக்குது சார் ஆந்திரா பூண்டு ஆந்திரா பூண்டு ஸ்பெஷலே நம்ம மார்க்கெட்டில் இருந்து சார் இப்போ டெலிவரி ஆயிட்டுருக்கு ஓகே சார் ஆ எப்படி சார் இப்போ வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்கள் கடையை தேடி வந்துருக்கீங்க உங்களுக்கு வந்து சிறப்பு சலுகை செய்யலைன்னா எங்களுக்கு என்ன சார் மரியாதை பரவாயில்ல நம் நம்மளை நம்பி வந்துருக்கீங்க வாங்க இன்னும் உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் இன்னும் எதாது நிறையா உங்களுக்கு ஏதாவது பண்ணித் தர்றேன் சார் வாங்க ஓகே சார் நான் ஓகே சார் நாளைக்கு காலைல வாங்க ஆ ஓகே சார் தேங்க் யூ